இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஏழு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து எட்டு மூணு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு